இருபத்தாறு பத்து ரெண்டாயித்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரோம் அஞ்சு பத்து ரெண்டாயித்தி அஞ்சு ஒன்போது நாலு ரெண்டாயித்தி நாலு